இப்போ இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து எங்கே பயணிக்க விரும்புவோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பர்வதமலன்னு ஒன்று இருக்குதுங்க எங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் பர்வதமலன்னு ஒன்று இருக்குது அதேமாரி சாத்தனூர் அணை அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்வதமல ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலைலேருந்து ஒரு சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மலை இருக்குது அது ஏன் பர்வதமலன்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ இது இல்லைங்க அது ஏர்றது கிட்டத்தட்ட ஏழு மலை ஏறணும் ஏழுமலை ஏறினா தான் அது ஏழாவது மலைக்குதான் அந்த பர்வதமல இந்த தமிழ்நாட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலையும் அந்த பர்வதமலையும் கம்பேரு இந்த ரெண்டு மலை ஏறிவிட்டா அது ஒரு சாதனை மாரி வெள்ளியங்கிரி மலைக்கூட சில பேர் ஏறிடுறாங்க ஆனால் இந்த பர்வதமல ஏர்றது அவ்வளோ சாதாரணமானது இல்லை ஏன் அந்த பர்வதமல மேலே மக்கள் வந்து இப்படி ஏர்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டைம் தோணுச்சு அதுமாரி நானே ஒரு டைமு நான் ஒரு நண்பர்கள் ஒரு நாலு நண்பர்களோடு போனோம் போனப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரிஞ்சுது அதோட அழகே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட காலைல ஒரு காலைல எட்டு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிநேரம் எடுத்துடுச்சி அந்த மலை ஏர்றத்துக்கு எத்தனையோ அடி சொல்கிறாங்க ஒரு எட்டாயிரம் அடியோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வந்து பூமிலேருந்து எட்டாயிரமோ நாலாயிரமோ எனக்கு சரியா எனக்கு கணக்கு தெரியல ஆனால் அவ்வளோ அடி நடந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்படி தான் போட்டுருப்பாங்க படிக்கட்டு மாரி இருக்கும் அப்டியே போக போக போக பார்த்தீங்கன்னா எது கல்லாக மாறும் அப்டியே அப்டியே பார்த்தா கம்பியை பிடிச்சிக்கின்னு ஏறுகிற மாரி இருக்கும் அப்டியே கஷ்டப்பட்டு அப்டியே மேலே ஏறி போய்ட்டு அந்த மலை உச்சியில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதான் அங்கே ரொம்ப பிரபலமானது பௌர்ணமிக்கு பௌர்ணமி முக்கியமாக எல்லா மக்களும் அங்கே போவாங்க அந்த சிவன் கோயில் மேலே அந்த மலை உச்சியில் சொன்னேன் இல்லையா அந்த உச்சியிலேருந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கைலாசம் மாரி இருக்குதுன்னுவாங்க அந்த மேகம் தொடுற மாரி இருக்கும்ங்க கையில் அப்படி இருக்கும் இந்த பகுதி மக்கள் வந்து இந்த திருவண்ணாமலைனாலே இந்த பக்கத்தில் இந்த பர்வதமல கண்டிப்பாக எல்லோரும் மேக்ஸிமம் ரொம்ப விரும்புவாங்க அதே மாரி இந்த சனி ஞாயிறு அதுமாரி ஆனாங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் அந்த இது சொன்னேன் இல்லைங்களா சாத்தனூர் டேம் அங்கே போவாங்க அங்கே ஒரு பூங்கா மாதிரி கீழேனா இருக்குது இந்த விடுமுறை நாட்கள் வந்து மக்கள் வந்து அங்கே வந்து வருவாங்க வந்து பொழுதுபோக்கிட்டு மனசு ஒரு மகிழ்ச்சியோட ஒரு களைப்பு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக போவாங்க